என்னை பற்றி சொல்லணும்னால் நான் வந்து ரொம்ப அமைதியான பொண்ணு ரொம்ப ஷை டைப் ரொம்ப இன்னசன்ட் அந்த மாதிரி தான் யார்கிட்டையும் வந்து டக்குன்லாம் போயிட்டு ஒருத்தங்ககிட்ட பேசறது பழகறது ஜோவியலாக இருக்கிறது அந்த மாதிரில்லாம் நான் இல்லை ஆனால் வந்து ஒருத்தங்ககிட்ட பேச ஆரம்பித்திட்டேன் எனக்கு அவங்களை பிடித்திடிச்சின்னா வந்து ஜாலியாக பேசுவேன் அது வந்து ஒரு இம் ஆம்பிவேர்ட் சொல்வாங்கல்ல அந்த மாதிரி எக்ஸ்ட்ரோவேர்ட்டாகவும் இருப்பேன் இன்ட்ரோவேர்ட்டாகவும் இருப்பேன் எனக்கு வந்து புக்ஸ் படிக்க தான் ரொம்ப பிடிக்கும் அதுவும் கதை புக்ஸ்லாம் வந்துட்டு ஒரு புக் எடுத்தேன்னால் அதை வந்து அன்றைக்கே படித்திடணும் ஒரு நாளைக்கே வந்து நூறு இரநூறு பேஜ்கிட்ட படிப்பேன் அந்த மாதிரி வந்து நிறையா நாவல்ஸ் படிப்பேன் நிறையா வந்து சீரீஸ் மாதிரில்லாம் பார்ப்பேன் அதுவும் வந்து நெட்ஃபிளிக்ஸ்லாம் வந்து சொல்லவே தேவையில்ல இருக்கிற எல்லா சீரீஸும் நான் பார்த்துருப்பேன் அந்த மாதிரி வந்து எனக்கு ட்ராயிங் பண்றதுனால் ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி வந்து ஒருத்தங்க பேர்த் டே வருதுனால் அவங்களை ட்ரா பண்ணிக் கொடுப்பேன் அதுதான் வந்து கிஃப்ட்டாகவே நான் வந்து ப்ரெசன்ட் பண்ணிகிட்டுருக்கேன் அந்த மா அது மட்டும் இல்லாமல் நிறையா ஆக்டர் ஆக்ட்ரஸ்லாம் வரைவேன் எனக்கு வந்து பொழுது போகணும் ரிலாக்ஸ் ஆகணுன்னால் வந்து அதை தான் நான் பண்ணுவேன் அதுமாரி மியூசிக்ஸ் கேட்க ரொம்ப பிடிக்கும் ரொம்ப வந்து நைட் டைம்ஸ்லாம் அப்படியே நல்ல மெலடி சாங்ஸ் போட்டுகிட்டு அப்படியே அந்த நைட் ஸ்கையை பார்த்துட்டு அப்படியே வந்து அப்படி படுத்துகிட்டு இருந்தால் சூப்பராக இருக்கும் அந்த மாரி வந்து ந சண்டேஸ் ஆனால் எப்பயுமே சமைக்கிறது என் வேலை தான் ஃபுல்லாக வந்து சமைத்திட்டு ஜாலியாக இருக்கும் எல்லாரும் வீட்டில் சாப்பிட்டு ஃபன் பண்ணிட்டு வெளியே போகிறதுனாலும் ரொம்ப பிடிக்கும்